ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ஏழு மூணு ஆறு ஆயிரத்தி எண்நூத்தி தொண்ணூற்றி ஒன்போது ஆறு ஒன்று ரெண்டாயிரம் அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு